சேலை வாங்கியிருந்தேங்க ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணி ஒரு டைமு தான் கட்டினேன் அப்புறம் சேரி அதை வாஷ் பண்ண்லானு பார்க்கம்போது அது வாஷ் பண்ணாக்கா கலர் பூராக சாயம் போயிகிட்டே இருக்குதுங்க ஸேரீயே நல்லா இல்லைங்க பிளவுஸும் அதே மாதிரி தான் கச கசன்னு ஆயிடுச்சிங்கள் நூலெல்லாம் நெகிழ்ந்து போச்சு அடிக்கடி அது வாஷ் பண்ணவும் முடியாது அயன் பண்ணாமல் கட்டவும் முடியாதுங்க ஸேரீயே நல்லாயில்ல